ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் எங்களோடய வயல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்டைக்காய் அவரைக்காய் அதெலாம் அப்புறோம் தக்காளி கத்தரிக்காய் இதை மாரி நிறையா நாங்கள் விதச்சிருக்கோம் உங்களுக்கு இதில் என்ன தேவைப்படுதுங்க ம் இல்லை எங்களோடய வயல்ல எப்போவுமே பார்த்தீங்கன்னா வயலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயற்கையாக போடக்கூடிய இது மட்டுந்தான் நாங்கள் காய்கறிகள்தான் விதைப்போம் இது வந்து செயற்கை முறையெலாம் கிடையாது இது ஓ நம்ம ஊசி போடுறது இந்தமாதிரி மருந்து தெளிக்கிறது இப்படி எல்லாம் இல்லை இதுக்கு நோய் வராத இருக்கிறத்துக்கு மட்டுந்தான் அந்த நாங்கள் வந்து அந்த யூரியா பயன்படுத்துகிறோம் மற்றபடி இது வந்து இயற்கையாக உருவாக்கக்கூடிய காய்கறிதாங்க மேடம் நாங்கள் அன்றாடம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நாங்கள் அனுதினமும் வந்து அதை வந்து நாங்கள் பறிக்கும்போது நாங்கள் அதை அப்படியே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்போம் நீங்கள் அதை வந்து குளிர்சாதனத்தில் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க மேடம் நீங்கள் அதை அனுதினமும் வந்து நீங்கள் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் உபயோகிக்கிற தண்ணிர் தெளிச்சால் போதும் காய்கறி வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்காக வந்து குளிர்சாதனம் பயன்படுத்தணும்னு கேட்டால் வேண்டாம்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ அதிகப்படியான எத்தனை ஆ சரிங்க சரிங்க மேடம் நான் நீங்கள் எப்போது உங்களுக்கு எந்த டைம் கொடுக்கணும் எங்கே கொண்டு வந்து கொடுக்கணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அந்த நேரத்தில் கொடுத்துட்றோம் இது அதிகப்படியான விலையெல்லாம் இல்லைங்க மேடம் கொள்முதல் விலையில உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ம் சரிங்க மேடம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அதுக்கு முன்பு உங்களோடய அலைப்பேசி எண்ணை எனக்கு கொடுங்க நான் அதில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்து அதை கொடுக்குறேன் எங்கள் பண்ணையிலருந்தே அதை நேரடியாகவே உங்களுக்கு செய்வாங்க மேடம் நன்றிங்க மேடம்